பொறுத்த வரையில் புதிய கண்டுபிடிப்புகள் இல்லாமல் எளிமையான வாழ்க்கைய வாழணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டி இருக்காங்க அப்போ இருந்தவங்க ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போது இந்த புதிய கண்டுபிடிப்புகளால் எல்லோரையும் சோம்பேறித்தனயாமாக்குது என்னோடைய வாழ்க்கையில் நான் அதிகம் பயன்படுத்துகிற கண்டுபிடிப்பு என்னென்னா இத் ரேடியோ தான் இதில் ஒரு பயன் என்னென்னா தனிமை போக்குது